சார் ஜிஎஸ்டி ஆஃபீஸுங்களா இது எனக்கொரு தெளிவாக தெரியணும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தெரியலை ஒரு சிலது தெரியுது எவ்வளோ கொள்முதல் பண்ணியிருக்கோம் எவ்வளோ விற்றுருக்கோம் எவ்வளோ வாங்கியிருக்குறோன்னு தெரியலை இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வரியை பற்றியும் தெரியலை விளக்கமாக நீங்கள் சொல்லி எழுதி கொடுங்க கொடுத்திங்கன்னா நான் வருவோம் எங்கே எங்கே வர சொல்றிங்க என்ன பண்ண சொல்றிங்கன்றதை நீங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லிவிடுங்க எனக்கு ஜிஎஸ்டி வரியை பற்றி கொஞ்சம் தெரியுது கொஞ்சம் தெரியலை வி விற்பனை எவ்வளோ வாங்குறது எவ்வளோன்னு தெரியலை உள்ளே எவ்வளோ போகுது வெளியே எவ்வளோ வருதுனும் தெரியலை அதை தெளிவாக போட்டு எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லிவிடுங்க சொன்னிங்கன்னால் நான் புரிஞ்சுக்குவேன் ஜிஎஸ்டி வரியை பற்றி தெரிஞ்சுக்குவேன் நீங்கள் சொல்லிவிடுங்க நன்றி அதுதான்